எனக்கு வந்து மியூசிக்லெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா வந்து இப்போ வந்து நம்ம சாங்ஸ் கேட்குறோம் ஸோ வந்து டே டூ லை டே டு டே லைஃபில் வந்து நம்ம வந்து இப்ப வந்து சம் ம்யூசிக்ஸ் நம்ம வந்து நாய்ஸெலாம் நம்ம கேட்டுகிட்ருக்கோம் ஸோ வந்து எனக்கு எப்படின்னா வந்து ஒரு ஏஆர் ரஹ்மான் சாங்ஸோ ஒரு யுவனோட சாங்ஸோ ம்யூசிக் வந்து ஐ உட் ரியலி இன்ட்ரஸ்டட் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த ம்யூசிக்ஸ் ஏன்னால் வந்து ஸோ வந்து ரொம்ப ஃபீலாக இருக்கும் ஸோ பாட்டு கேட்க்குறப்பயே நல்லா தூக்கம் வரும் ஸோ வந்து எனக்கு அந்த ம்யூசிக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட்டு ஸோ வந்து ம்யூசிக்ஸில் வந்து சாங்ஸோடய ரிலி லிரிக்ஸ்லாம் வந்து நான் ரொம்ப இன்ட்ரஸ்டடாக கேட்கவே மாட்டேன் ஸோ எதுன்னால் ம்யூசிக்ஸ் ம்யூசிக்ஸ் மட்டும்தான் ஸோ அட்டாச் ஆகும் ஈவன் எல்லாரோடய இதுலையுமே வந்து ம்யூசிக்ஸ் வந்து ரொம்ப அட்டாச் ஆகும் ஸோ வந்து இப்போ வந்து எனக்கு ரொம்ப ம்யூஸிக் எனக்கு வாசிக்கணும்னு ஆசை எதுன்னால் பியானோ எனக்கு வந்து ரொம்ப வாசிக்கணும்னு ஆசை ஸோ ஏன்னால் ஏன்னால் ஃபீல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிணதே பியானோவில் தான் மோஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அந்த காலத்திலலாம் வந்து எப்படின்னா வந்து ஆர்மோனியப்பெட்டி இருக்கும் ஸோ இளையராஜா எம்எஸ்வி அவங்க இதிலலாம் வந்து எப்படின்னா வந்து ஹார்மோனிய பெட்டி தான் இருக்கும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு அதில்தான் ம்யூசிக் ஸ்டார்ட் பண்ணிணாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஏஆர் ரஹ்மானும் சரி இப்ப யுவனும் சரி வந்து அவங்கலாம் வந்து எப்படின்னா ஸோ பியானோஸ் வயலின்ஸ் அதில் வந்து இப்போ ம்யூசிக்ஸ் வந்து போயிட்டிருக்கு ஸோ வந்து ஹார்மோனிய பெட்டியை விட இப்போ வந்து பியானோஸில் வந்து ம்யூசிக் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்கும் ஸோ வந்து லைக் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஃபீல் வந்து கொடுக்குறது வந்து பியானோஸ் வந்து எனக்கு ரொம்ப வாசிக்கணுன்னு ஆசை பட் வந்து நான் வாசிச்சதில்லை பட் வந்து எனக்கு வந்து ரொம்ப கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை எதுன்னா பியானோ நான் கற்றுக்கணுன்னு ஆசை பட் வந்து கற்றுக்கணும் ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு ம்யூசிக்கை ஃபஸ்ட்டு ரொம்ப இன்ட்ரஸ்டடாக வந்து ஃபீல் பண்ணி நான் கேட்கணும் தென் வந்து நான் வந்து அதை வந்து கற்றுக்கணும் ஸோ பியானோ வாசிக்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ தென் அண்ட் வந்து எனக்கு ம்யூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து எனக்கு பியானோ வாசிக்கணும் தட்ஸ் ஆல்